ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் பிரின்ஸ்பல் தான் பேசுகிறேன் ஆ சொல்லுங்கள் ஓகே மேம் அட்மிஷன் ஓப்பன்ல தான் இருக்கு நீங்க வர்லாம் மண்டே வரிங்களா ஆ ஆமாம் மேம் ஆமாம் ஆ மேம் ஹாஸ்டல் உண்டு ஹாஸ்டல் உண்டு சாப்பாடு எல்லாமே நாங்களே பிரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் வாரத்தில் ரெண்டு நாள் நான்வெஜ் இருக்கும் மேம் ஆ நல்லாயிருக்கும் மேம் நீங்கள் வரும் போது ஒரு எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைப்போம் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க அதில் எந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதில் இருந்து நாங்கள் அவனுக்கு இப்போ லவன்த்துனா நிறையா குரூப்ஸ் இருக்கும்லே மேக்ஸ்ஸா இல்லை ப்யூர் சயின்ஸா கம்ப்யூட்டர் சயின்ஸான்ட்டு அது செலக்ட் பண்ணுவோம் மேம் நீங்கள் மண்டேலேருந்து எப்போ வேணால் மண்டேலேருந்து ஃபிஃப்டின் டேஸ்குள்ளே எப்போ வேணால் வந்துருங்க மேம் ஆமாம் கண்டிப்பாக வரணும் அவன் தான் எக்ஸாம் எழுதணும் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் எப்பவுமே செலக்ட் பண்ணுவோம் மேம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே மேம்